நான் அடிக்கடிக்கு வந்து இந்த பாட்டை நான் கேட்டுட்டே இருப்பேன் என்ன சாங்னால் நெசமா நெசமாகுறேன் பாட்டு நான் வீடு கூட்டிட்டு இருக்கும்போதாயிட்டும் இல்லை ஏதாவது வேலை செஞ்சிட்டுருக்கும் போது பாத்திரம் விளக்கும் போது இல்ல துணி தொவைக்கும் போது எ எப்போவுமே அந்த பாட்டு வந்து என் மைண்ட்ல ஓடிகிட்டே இருக்கும் அதை பாடிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் அப்புறம் சரி படிக்கலாம் அப்படின்னு புக்கை எடுத்து வச்சாலும் படிக்கவே தோணாது அந்த சாங்கை வந்து வ மைண்ட்ல ஓடிகிட்டே இருக்கும் சரி டிவி போட்டு வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னாலும் எனக்கு அந்த சாங் தான் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் அதை தான் கேட்கணும்னு தோணுது மொபைலை எடுத்தாவும் அதே தான் தோணிகிட்டுருக்கு எங் அம் எங்கள் அம்மா கூட நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க நீ தூங்கிட்டுருக்கும் போது இந்த பாட்டை தான் நீ உளறிட்டுருந்த உனக்கு பைத்தியம் கிய்த்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள் அந்தளவுக்கு நான் வந்து அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு